ஹலோ சார் டிராவல் ஏஜென்சிங்களா சார் சார் உங்களோடய ஏஜென்சிலருந்து நாங்கள் கேப் புக் பண்ணி இருந்தோம் சார் சார் ஆக்சுவலாக உங்கள் கேப் டிரைவர் வந்து கால் பிக் பண்ணவே மாட்டேன்கிறாரு நாங்கள் உங்களுடைய கேப்லேருந்து தான் கேரளா போகலாம் அப்படின்ட்டு பிளான் அரேஞ் பண்ணியிருந்தோம் பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டிருக்காங்க சரி ஓகே கூட்டிகிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் எங்களுக்கும் ஆஃபீஸ் லீவ் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு தான் கிளம்புறோம் நாங்கள் ஆனால் என்னனால் டிரைவர்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் நாங்கள் கொடுத்துட்டோம் டிரைவர் என்னனால் ஃபோனே எடுக்க மாட்டேன்கிறாரு நிறைய டைம் கால் பண்ணிகிட்டே இருக்கோம் கால் பிக் பண்ணவே மாட்டேன்கிறாரு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இல்லை சார் அவங்க ஏன் கால் எடுக்கலைன்றத எனக்கு வந்து கொஞ்சம் கேட்டு விசாரித்து சொல்லுங்கள் அது இல்லாமல் எனக்கு வந்து மார்னிங் நாங்கள் சிக்ஸ் தேர்ட்டி இங்கேயிருந்து கும்பகோணத்துலேருந்து நாங்கள் கிளம்பிடலான்னு பிளான் பண்ணி இருந்தோம் கடைசியில் என்னனால் இன்னும் டிரைவர் வரவே இல்லை நாங்கள் திருநாகேஸ்வரத்தில் இருக்கோம் சார் திருநாகேஸ்வரத்திலிருந்து நாங்கள் கிளம்பணும் இடையிலையும் சம் பிளான்ஸெலாம் அரேஞ் பண்ணியிருக்கோம் டிரைவர் என்னனால் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்கிறாரு நீங்கள் அந்த டிரைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க என்னன்னு எங்களுக்கு கேட்டு சொல்லுங்கள் அப்படி இல்லை அப்படின்னால் எங்களுக்கு வேறு டிரைவர் ஏதாவது அரேஞ் பண்ணி கொடுங்க அப்படி இல்லைன்னா நாங்கள் வேணும்னா கேபை வேணும்னா கேன்சல் பண்ணிக்கிறோம் சார் ஓகே சார் எங்களுக்கு குயிக்காக கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் சார் ஓகே சார் ஓகே தேங்க் யூ